நான் சமையல்லதான் முழுக்க முழுக்க மா காலைல மதியம் மாலை இரவு இரவு ஆகிய நான்கு வேளைகளுமே நான் சமையலுக்காகதான் நிறைய நேரங்களை செலவிடுறேன் நான் அப்படி சொதப்புன விஷயம் அப்படின்னு இல்லை நான் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் சன்னா மாசலா அப்படிங்குறது ட்ரை பண்ணும்போது எனக்கு அவங்க ப்ராசஸ் சொல்லும்போது கொஞ்சோம் கம்மியாக இருந்தமாதிரி இருந்துச்சு ஆனால் அது செய்யும்போது நிறைய என்னென்னமோ ஆட் பண்ணுண மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு அது அந்த சன்னா மசாலா நல்லாயிருந்துச்சு ஆனால் சொதப்புனதுன்னு ரொம்ப எதுவுமே இல்லை அது எப்படி சொதப்புவோம்னா நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிற அன்னைக்கெல்லாம் அந்த அது ரொம்ப சொதப்பலாகிடும் எல்லாமே நார்மலாக ஒரு ரசம் வச்சோம் அப்படினாலுமே அது சொதப்பலாகிடும் ஆனால் நம்ம இன்னைக்கு ரொம்ப க எந்த பொருள் கடுப்பாக இருக்கிற நேரத்தில் சமைக்கிறோமே அப்படினு நம்ம சமைச்சோம்னா அது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக அமையும் இந்த விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே இதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஒரு சமையல் எக்ஸ்பீரிக்கு அனுபவத்தில் நான் இத புரிஞ்சிகிட்டேன் என்னென்னா ரொம்ப பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணி வைக்கும் போது அது வந்து ரொம்ப சொதப்பலாகிடுது அதாவது இந்த டிஷ் இந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அப்படின்லா இல்லை ரொம்ப நான் பார்த்து வைக்கும்போது அது சொதப்பலாகிடும் ஒரு வே நான் வந்து கொஞ்சோம் அப்படி இப்படினு வச்சேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு அந்த ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அது எப்படின்னே எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியலை ஆனால் அது வந்து அப்படிதான் இருக்கும் பார்த்து பார்த்து வச்சம்னா அது சொதப்பல் தான் எப்பவுமே சொதப்பல்தான் கடைசியாக நான் வந்து ஒரு யூடியூப் பார்த்துட்டு கேசரியோட அல்வா அப்படின்னு கேசரி இல்லை கேரட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்வா செஞ்சேன் அதில் என்னாச்சு அப்படின்னா அவங்க நான் யூடியூப் பார்த்துதான் செஞ்சேன் அதில் கேரட் போட்டு கேரட்லாம் சீவி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன் பால் ஊற்றி நல்லா சுண்ட வச்சிட்டேன் என்ன கடைசியாக ஜீ சீனி போடும்போது அந்த சீனி ஒன்றுக்கு ஃபோர் ஃபோர் மடங்கு அதிகமாக போட்டேன் அப்படி அது போடும்போது ரொம்ப திகட்ட ஆரமிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜ்க்கு ரொம்பன்னா ஒரு வாய் எடுத்து வைக்கும் போதே அதோட இனிப்பு தாங்க இனிப்பு வந்து அதிக லெவல்ல ஆனதுதான் அது என்னால் எதுவுமே பண்ண முடியல ஆனால் எங்கள் வீட்டு பூனை வந்து சாப்பிட்ருச்சு மறுநாள் மார்னிங் காலையில எழுந்திருச்சு பார்க்கும்போது எங்கள் வீட்டு பூனை அதை ந நல்லாவே சாப்பிட்ருச்சு அதனால எனக்கு அது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் இல்லை இந்த ரெசிப்பிக்கு நேரம் அதிகமாக எடுத்து கொண்டதுனா நான் ஃபர்ஸ்ட் சன்னா மசாலா செஞ்சேன் அந்த சன்னா மசாலா மட்டும்தான் எனக்கு நேரம் அதிகமாயிடுச்சு அது ரொம்ப ப்ராசெஸ் நிறையா இருந்தனால் அந்த ஒரு டைம் தான் செஞ்ச அதுக்கு அப்பறம் நான் அதை செய்யவே இல்லை அதை நான் செய்யவே இல்லை அதுக்கு அப்புறம் நான் செய்யவே இல்லை அந்த சன்னா மசாலாவை